நாங்கள் ஃப்ரிட்ஜு வாங்கி ஒரு வருஷம்தான் ஆகுது ஃப்ரிட்ஜு வந்து இருபதாயிர்ரூபா சொல்லிருந்தாங்க நாங்கள் கொடுத்து வாங்கிட்ட பிறகு மு மூணு நாலு தடவை நாங்கள் சர்வீஸ் பண்ணிவிட்டோம் இதுக்கே ரெண்டு வர்ஷம் வாரண்டி சொல்லிருந்தாங்க நாங்கள் மூணு நாலு வாட்டி சர்வீஸ் பண்ணதுனால ஏசி சரி வரல ஒன்னுமும் ஏசி சரியா இருந்தால் தானே ஃப்ரிட்ஜு நல்லா ஒர்க்காவும் ஏசி சரியில்லாதனால நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருந்தோம் இந்தமாரி தரம் இல்லாத பொருளை விற்று நீங்கள் என்ன பண்ணப் போகறீங்க நாங்களும் கஷ்டப்பட்டு தானே வாங்கினோம் இது ஃப்ரிட்ஜு நாங்களும் இருபதாயிர்ரூவா காசு கொடுத்ததுக்கு என்ன இதில் எங்களுக்கு கிடச்சது எதுனாலும் தரம் இல்லாத பொருளை நீங்கள் ஏன் விற்கிறீங்க நீங்கள் தரம் இல்லாத பொருளை விற்றதுனால எங்களுக்கு எவ்வளோ ஒரு லாஸ் தெரியுமா எங்கள் எ அதுலையும் ஃபோர் ஸ்டார் பா ஃப்ரிட்ஜாக தான் வாங்கினோம் அதனால எங்களுக்கு அப்பையும் தரம் இல்லாதது தான் போச்சு இதனால எங்களுக்கு ரொம்ப லாஸ் ஆச்சு இதுமாரி நீங்கள் விற்கிறதுக்கு நீங்கள் கடையில் ஏன் விற்கிறீங்க இந்தமாதிரி விற்கிறதுக்கு நீங்கள் கடையே மூடிவிட்டு போகலாமே இதனால மக்களுக்கு தானே கஸ்டம் இதனால நீங்கள் இந்தமாரிலாம் விற்காதீங்க